நான் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் படித்தேன் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்கில் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில்தான் படித்தேன் அதில் வந்து இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா நம்ம ஈபி இருக்கில்ல எலெக்ட்ரிக்கல் பிளாண்ட்டில்தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணனும்னு ரொம்ப ஆசை அதே மாதிரி எனக்கு படிச்சு முடிச்சிட்டு ஒரு ஃபோர் மன்த்ஸ் வந்து என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்எல்சியில் ஒர்க் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுற இடத்துலிருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப டெக்னிக்கல்லாக ஒர்க் பண்ணறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போது நம்ம வீட்டில் வந்து எலெக்ட்ரீஷியன் ஒர்க் பார்க்குறது அப்புறம் வந்து இன்னும் என்னென்னா மோஸ்ட்லி இந்த ஈபியில் இருக்கிறவங்க கூட வந்து ஒர்க் பண்ணறது அப்படியெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து எனக்கு வந்து எலெக்ட்ரிக்கல் எலெக்ட்ரீஷியன்ங்கிற ஒரு ஒர்க் வந்து சின்ன வயசுலிருந்தே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் எடுத்தாலும் எலெக்ட்ரீஷியன்னா வீட்டில் ஒரு லைட் மாட்டுறதா இருந்தாலும் ஃபேன் மாட்டுறதா இருந்தாலும் நான் வந்து ரொம்ப சின்சியராக ஒரு ஹார்ட் ஒர்க்கோடு எடுத்து பண்ணுவேன் அப்புறம் வந்துட்டு இன்னும் இந்த இப்போ நான் இப்போ போய் என்எல்சியில் ஒர்க் பண்ணறது வந்து ரொம்ப அனுபவம் அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது என்னோட கேரியரில் இப்போது நான் போயிட்டு திரும்பியும் என்எல்சியில் போய்ட்டு சேரணும்னால் கூட என்னால் ஈஸியாக சேர முடியும் ஏன்னால் எனக்கு வந்து ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி அப்புறம் இப்போது நான் ஒரு ஃபோர் மன்த்ஸ்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியில்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் அது வந்து இன்னும் ஒரு ஃபோர் மன்த்ஸ் இன்னும் ஒரு ஃபோர் மன்த்ஸ் கழிச்சு திரும்பி இன்னொரு கம்பெனிக்கு வந்து என்னை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இதுவே எனக்கு ஒரு சின்சியராக எடுத்து நான் எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேன் அதெலாம்